நான் திருவாரூரு செல்லும் போது இடையில் பாலம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் போகும் போது எவ்வளோவு நெரிசல்கள் போக்குவரத்து டூவீலர் பஸ்ஸு லாரி என்று பல காரணங்களால் நிற்க வேண்டியாக இருக்குது அப்படி நின்றாக்கா வேறு பாதைய மாற்றி விடறாங்க வேறு பாதையை மாற்றும் போது எங்களுக்கு தூரம் அதிகமாகுது தூரம் அதிகமாகும் போது போக்குவரத்துக்கு போமுடில்ல ஆஸ்பத்திரி திடீர்னு அர்ஜன்டுக்குன்னால் ஆஸ்பத்திரி போக முடியல அப்புறம் கடைக்கு ஜாமான் வாங்கவோ எது வாங்கவோ போக முடியல ஒரு மக்கள் எந்த பிரச்சினைக்கும் போகிறதுக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்குது அது மாரி மண்ணை அடிச்சு ரோடில் மண்ணை கொட்டி வச்சுருந்தாங்கன்னா அதில் போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது ரெண்டாவது வந்து பாலத்து ஜல்லி மண்ணு இதெல்லாம் கொட்டி வச்சிடறாங்க கொட்டி வைக்கும் போது அதில் போகிறதுக்கு வழி இல்லை மழை பெஞ்சாலும் சொத சொதன்னு போயிடுது அதில் போகிறதுக்கான வழி கிடையாது அதனால் பாதை கொஞ்சம் பா மாற்று பாதையை கொடுக்குறாங்க மாற்று பாதையை கொடுக்கும் போது அதில் ஏறி நம்ப போகிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகுது இல்லை லேட்டாகவும் ஆகுது லேட்டாக ஆகும் போது ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஊருக்கு நம்ப போய் சேர வேண்டியாக இருக்குது